நீச்சல் அடிக்கிறனால என்னென்ன யூஸஸ்னால் வந்து ரொம்ப ஹீட்டான பாடியெலாம் இருக்கும் ரொம்ப கண்ணெலாம் எரியும் அவங்கள்லாம் வந்து நீச்சல் அடிக்கிறனால பாடி கூலாகும் அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணிக்குள்ளேயே வந்து உள்நீச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாங்க அதனால மூச்சு பிரச்சினை இருக்கறவங்களுக்குலாம் ரொம்ப இ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா இந்த சம்மர் டைம்மெலாம் ஹாலிடேஸெலாம் விட்டால் ரொம்ப வெயில் தாங்காமல் இந்த மாதிரி நீச்சல் க்ளாஸெலாம் போகிறாங்க போகிறதும் நல்லது இந்தமாதிரி அதிகமாக போகிறதுனால நியூஸில் கூட போட்டாங்க அது போகிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ட்டாக போட்டாங்க அது வந்து இந்தமாதிரி போகிறது ரொம்ப நல்லது நம்மளுக்கு சில பேருக்கு அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும் அவங்கள்லாம் உள்ளே போனாங்கனால் நல்லா அந்த மூச்சு கட்டுப்படுத்துறது தான் அங்கே ஸ்விம்மிங் க்ளாஸில் அதிகமாக சொல்லித் தருவாங்க அந்தமாதிரி மூச்சு கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த நல்லா ப்ரீத்திங் வரும் சில பேர் சிங்கர்ஸால்லாம் இருப்பாங்க அவங்களாம் நல்லா இழுத்துப் பாடுறதெல்லாம் இருக்கும் அப்போது வந்து மூச்சு திணறல்லாம் வரும் இவங்கள்லாம் வந்து ஸ் ஸ்விம்மிங் க்ளாஸ் போகிறது ரொம்ப நல்லது அதேமாதிரி நல்லா ஹீட் பாடிஸாக இருக்கறவங்களும் போகலாம் ரொம்ப நல்லது